இப்போது எங்கள் ஊரில் எப்படின்னா ஒரு ஒரு வீட்டுக்கு ஒரு ஒரு மரம் வெச்சுருக்காங்க அந்த மரத்தில் வந்து நிறையா ஒரு மரத்தில் ஒரு நாலஞ்சு குருவியாவது இருக்கும் அது மாதிரி எங்கள் ஊரில் அதிகமாக பறவை தான் நிறையா இருக்கும் என்னென்ன பறவைன்னா காகம் கழுகு புறா சிட்டுக்குருவி அப்புறம் இது நாரை கொக்கு இது மாதிரி நிறையா பறவை இருக்குது ஏன்னால் அந்த பறவை வந்து எனக்கு பிடிச்ச பறவைன்னா எல்லா பறவையும் எனக்கு பிடிக்கும் இந்து இது தான் எனக்கு பிடிச்ச பறவை இது தான் எனக்கு பிடிக்காத பறவை அப்படின்னுலாம் ஒன்றுமே இல்லை எனக்கு எல்லா பறவையும் பிடிக்கும்